சார் வணக்கம் எனக்கு அரை ஏக்கர் நிலம் உள்ளது அதில் கத்தரிக்காய் செடி நட்டுள்ளேன் அதில் காலையில் தண்ணீர் பாய்ச்சும்போது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டதுப் போல் தெரிகிறது எனவே எனது கிராமத்தில் உள்ள விவசாய அதிகாரியை கூப்பிட்டு அழைத்து பா பரிசோதிக்க சொன்னேன் பிறகு உரக்கடையில் காண்பித்து இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது எனக் கேட்டேன் அதற்கு அவர்கள் சில மருந்துகளை சொல்லி காலையில் இந்தமாதிரி மருந்தடிக்கணும் இவ்வளவு மில்லி எம்எல்க்கு இவ்வளோ தண்ணி ஊத்தி மருந்து அடிச்சோம்னா அந்தப் பூச்சி தாக்குதல்லேருந்து உங்களோடயப் பயிரை பாதுகாக்கலாம் என்று சொன்னார்கள் அதன் பிரகாரம் செய்தேன் நன்றி வணக்கம்